தமிழ்நாட்டில் சுற்றுலா பயணிகள்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னால் கிட்டத்தட்ட தஞ்சையில் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த சிவன் ஆலயத்தில் ஒவ்வொரு பரதமும் ஒவ்வொரு இசைக்கேற்றபடி நம்ம ஸ்டெப்பு போட்டு ஆடும்போது இந்த பரதங்கிறது இசையை வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் தஞ்சை எடுத்துக்கலாம் திருவையாறு தியாகராஜ ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு வயலின் மியூசிக் பண்ணுவாங்க அதுக்காக நம்ம அங்கே தஞ்சை டிஸ்டிக் கூட ஹாலிடேஸ்லாம் விட்டுருவாங்க உள்ளூர் விடுமுறை அந்த மாதிரி விட்டுட்டு அங்கே வந்து இசையை தியாகராஜ ஆரதா ஆராதனைங்கிற மாதிரி அங்கே வயலின்லாம் வச்சி வாசிக்கும்போது எல்லாருமே லைக் பண்ணி எல்லோரும் வந்து கேட்பாங்க அந்த மியூசிக்கு அது வந்து ஒரு பாட்டாக இருக்காது ஒரு மியூசிக்கு அதை வந்து அந்த சாமியை பற்றின பெருமையோ புகழையோ அவங்க வந்து எப்படி வந்தாங்க அப்படின்னுங்கிற மாதிரி அந்த ஆராதனையில் வந்து மியூசிக் மூலிமா சொல்லுவாங்க அதை ஒரு பாட்டாகவோ ஒரு லைனாகவோ வராது ஒரு இசையாக தான் வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கான ஒவ்வொரு பெருமையும் மகிமையும் உண்டு இசைக்கு இப்போ கிட்டத்தட்ட கேரளா எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு பாட்டு அதுக்கு ஒரு மியூசிக்கு அதுக்கு ஒரு ட்ரம்ஸு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கான மியூசிக்கும் இல்லை இசையோ எல்லாமே சேஞ்ச் ஆகும் டான்ஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும் தமிழ்நாட்டில்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னால் பரதம் கேரளான்னால் கதக்களி குச்சுப்புடி அந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி சீசன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நடனமோ இசையோ வேறுப்படும் இப்போது நம்ம இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தனால் தஞ்சாவூர் திருவையாறு கேரளா அதர் அதர் ஸ்டேட்லேயோ அதர் அதர் டிஸ்டிக்லேயோ நம்ம எடுத்துக்க ரொம்ப ஃபேமஸு அப்படின்கிற மாதிரி நமக்கு டக்குனு இப்போ தஞ்சை தமிழ்நாடு டிஸ்டிக்கில் இருக்கறதுனால் நமக்கு வந்து டக்குனு எடுக்கறதுன்னால் இசைன்னால் பரதம் ஃபஸ்ட்டு நாட்டியக்கலையில் ஏன்னால் பரதம் எடுப்போம் அப்றம் சோலோ சாங்ஸ் தனியாக ஆடுற மாதிரி இல்லை குத்துப்பாட்டு கிராமியப்பாட்டு கிராமப்புறங்களில் நம்ம போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாழுற நம்ம காலையில் ஏழுந்திரிக்கறதுலேருந்து தூங்கற வரையும் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டாகவே வேலை செய்யும்போது ஒரு பாட்டாகவே பாடும்போது அவங்க எப்படின்னா ஒரு வேலை பண்றதை வந்து ஒரு பாட்டு மூலிமா லைக் பண்ணி பாடிக்கிட்டே அவங்க வேலை செய்யும்போது அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான இதுவே தெரியாது ட்ரஸ்ஸே தெரியாது இவ்வளோ வேலை நம்ம பண்ணணுமா அப்படின்றதே தெரியாது கிட்டத்தட்ட நம்ம வீட்லேயே இருக்கும்போது நம்ம ஒரு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணோம்னா டிவியில் பாட்டை வச்சிக்கிட்டோ இல்லை நம்ம ஃபோனில் பாட்டை வச்சிக்கிட்டோ நமக்கு பிடிச்ச பாட்டை வச்சிக்கிட்டு நம்ம கேட்டுட்டு பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துக்கான ஒவ்வொரு மகிமையும் ஒவ்வொரு சிறப்பும் இருக்கா அதனால் நம்ம வந்து இசையை கேட்டுட்டு ஆடிட்டு நம்ம வேலை செஞ்சாலே நமக்கு தெரியாது அதனால் தான் இசை வந்து நமக்கு ரொம்ப அதுவும் நம்ம லைஃப்பில் நமக்கு தேவை தான் ஒரு ட்ரஸ்ஸோ டிப்ரசன்லேயோ நம்ம இருக்கோம்னால் டக்குனு என்ன பண்ணணும் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு நம்ம கேட்டுட்டிருப்போம் சாமி பாட்டு கேட்கலாம் இல்லை நமக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் கேட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் நம்ம அந்த மைண்ட்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இது இப்போ நம்ம வந்து இந்த சாங் கேட்டோம்னா கிட்டத்தட்ட கேரளா உள்ளவங்க இல்லை அதர் டிஸ்டிக்கில் உள்ளவங்களும் சாமிப் பாட்டு கேட்கலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் அந்த மாதிரி டான்ஸ் ஆடலாம் பாடலாம் எல்லாமே பண்ணலாம் கிட்டத்தட்ட கேரளாவில் இருக்கறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னால் கதக்களி இந்த ஓணம் பண்டிகைக்கு வந்து டான்ஸ்லாம் பண்ணி ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுவோன்னால் ரொம்ப ஏன்னா பொங்கல் டைமில் வந்து எல்லோருமே என்ஜாய் பண்றதுன்னால் பொங்கல் டைமில் என்ஜாய் பண்ணுவோமா கிராமப்புறப்பாட்டு பொங்கல்னால் நம்ம விவசாயம் கிராமப்புறத்தில் தான் ஆரம்மிக்கிறது அங்கே அறுவடை செஞ்சு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாட்டை கிட்டத்தட்ட கொண்டாடுவாங்க அந்த பாட்டை கொண்டாட போகும்போது இந்த மாதிரி தான் நம்ம அறுவடை பண்ணணும் அப்படின்கிறதுக்கான இடோல்லாம் இருக்குது பாட்டு ஒரு பாட்டு மூலிமாவே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்ருக்காங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்கிறத நம்மளுக்கு அறிஞ்சிக்க முடியும் நம்ம தெரிஞ்சிக்கிலாமா இந்த ஸ்டேஜில் தான் இவங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஒவ்வோரோட நாட்டில் வந்து ஒவ்வொரு பாட்டும் ஒரு இசை ஒரு நடனம் எல்லாமே சேஞ்ச் ஆகும் திருவையாறுலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னால் தியாகராஜ ஆராதனை அப்படின்கிறது ஒரு பெரிய ஃபேமஸான கோவில் சிவன் கோவில் அங்கே வந்து ஒரு நாள் வந்து கொண்டாடுவாங்க அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் நிறைய கலைஞர்கள் இந்த மியூசிக் வந்து பாட்டாகவும் பாட மாட்டாங்க வெறும் இசை மூலிமாகவே அவங்க வந்து வயலின் வாசிக்கிறது மியூசிக் மியூசிக் மூலிமாவே ஒவ்வொரு அந்த சாமியோடய பெருமை குறைகள் எல்லாமே சொல்லுவாங்க அந்த சாமியை கும்பிட்டா நமக்கு என்னாகும் அப்படின்கிறது ஒரு மியூசிக்னாலேயே அவங்க வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் நாள் நம்மள மாதிரி ஆளுங்கலாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்போம் நம்ம ஏஜில் உள்ளவங்க ரொம்ப ஏஜானவங்க அவங்க அந்த இசைக்குள்ளேயே மூழ்கிடுவாங்க இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஏழுந்திரிக்க மனது வராது நம்மள மாதிரி உள்ள ஸ்டூடண்ட்ஸோ எல்லோருமே என்ன பண்ணுங்கன்னால் நமக்கு பாட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கேட்கலாம் இது வெறும் மியூசிக்கு அப்படின்னுங்கம்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படி பண்ண முடியாதனால் நம்ம பாதிலையே ஏழுந்திரிச்சி வந்துடலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு திறமையோ பாட்டு நடனம் எல்லாமே ஃபேமஸாக இருக்கும்